க்ரியேட்டிவ் ரைட்டிங் கோர்ஸ்லாம் நான் இதுவரைக்கும் எடுத்ததில்லை இலக்கணம் வாக்கியம் அமைப்பு போன்ற தொழில்நுட்ப அம்சங்களை எப்படி வந்து ஆக்கப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான பக்கத்தை எப்படி வந்து சமநிலை படுத்துறது அப்படின்றத பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியாது ஆனால் நான் வந்து பாடல்களை பல இலக்கிய புத்தகங்களைலாம் வாசிக்கும்போது இவ்வளோ நல்லாருக்கே எவ்ளோ அருமையாக இருக்கே நம்மளும் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இது வரைக்கும் முயற்சி பண்ணதில்லை நான் சாதாரணமான கவிதைகள தான் முயற்சி பண்ணிருக்கேன்னே தவிர இலக்கியம் சார்ந்த கவிதைகளை நான் எழுதுனது கிடையாது க்ரியேட்டிவ் ரைட்டிங்கும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பிடிச்ச புத்தகங்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாஞ்சாலி சபதம் இந்த பாரதியார் பாடல்கள் அதற்கப்பறம் திருக்குறள் இதெல்லாம் வந்து நான் வாசிச்சுருக்கேன் ஸோ எனக்கு வந்து அதில் உள்ள அந்த வார்த்தைகள்லாம் ரசிச்சுருக்கேன்னே தவிர படிச்சுருக்கேன்னே தவிர எனக்கு ரசிக்க தெரியுமே தவிர எனக்கு அந்த மாரி எழுத தெரியாது